ஹலோ யாருங்க ஆமாம் ட்ராக்டர் தாம்ப்பா ட்ராக்டர் தாம்ப்பா ட்ராக்டர் ஆப்ரேட்டர் தாம்ப்பா நீங்கள் ஆ ஆ என்றைக்குப்பா ஆ இல்லயில்ல இன்றைக்கு ஒரு செட்டியார் வீட்டுது ஒன்று ஓட்டினுக்கிறேன் நான் ஒரு ஒரு மணி நேரத்தில் முடிஞ்சுரும் இன்றைக்கே ஓட்டலாமா எ எத்தனை ஏக்கரா பத்து ஏக்கராவா ஆ ஆ ஆ ஆ இப்போது சரி ஓட்டிக்கலாம் ஓட்டிக்கலாங்க டீசல் போட்டு விட்ருங்க டீசல் போட்றதுக்கு காசு இல்லை டீசல் போட்டு விட்ருங்க சாப்பாடு சாப்பாடு வாங்கிக் கொடுத்துடுங்க ஒருநாள் ஃபுல்லாக ஓட்டினா படிக்காசு கொடுக்கணும் ஒரு ஏக்கராவுக்கு வந்து ரெண்டாயிரம் ரூபாய் ஆமாம் ஆமாம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இல்லாமல் மீதி எல்லாம் தனித்தனியாக வாங்கிக்கொடுக்கணும் சாப்பாடு செலவுலேருந்து வண்டிக்கு டீசல் போடணும் நீங்கள் அதில் கழிச்சிக்குங்க நீங்கள் காசு கொடுக்க சொல்ல டீசல் பைசா கழிச்சின்னு கொடுங்க எந்த இடம் எந்த இடங்க கயப்பாக்கம் பக்கத்துலேயேவா ஆ ஆ சரி சரி ஒரு ஆ ஆகாங்க செட்டியார் வீட்டுது ஒன்று ஓட்டினுக்கிறேன் நான் ஒரு அரை மணி நேரத்தில் முடிஞ்சுரும் ஒரு நாலு ஏக்கரா ஓட்டணும் காலையில் தான் வந்தேன் இதோ முடியப்போகுது ஒரு ரெண்டு ஏ மு ஆ ஆ சரி சரி அப்புறம் சொல்ல மறந்துவிட்டேன் நான் அப்புறம் இந்த டீசல் பைசாவெல்லாம் காசில் கழிச்சிக்குங்க அது இல்லாமல் தனியாக சாப்பாடு செலவும் சரக்கு செலவும் இருக்குது கொடுத்துருங்க நீங்கள் வந்து ஆ ஆமாம் ஆமாம் தா இதோ முடிச்சுட்டு வந்துடுவேங்க வந்துடுவேன் எனக்கு ஃபோன் பண்ணுங்க ஒரு கால் மணி நேரத்தில் அரை மணி நேரத்திலே எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் என் செல்லில் சரியாக கேட்க மாட்டேது எனக்கு கால் பண்ணுங்கள் ஆ சரிங்க ஆ